நாங்கள் பாரீர் கோயிலுக்கு போயிருந்தோங்க சாமி கும்பிட அப்போ வந்து அங்கே படம் எடுத்துட்டிருந்தாங்க சீதா வச்சு அப்புறம் எல்லா சா எல்லாருமே போய் பார்த்து அவங்கள கை கொடுக்க கை கொடுத்து கொடுத்தாங்க கூப்புட்டாங்க கும்பிட்டாங்க நாங்களும் போய் கும்பிட்டு நல்லா இருக்கிறிங்களா அப்படின்னு கேட்டால் அவங்குளும் நல்லா இருக்குறிங்களான்னு கேட்டாங்க நான் நாங்கள் எனக்கு வந்து உங்களை பிடிக்குங்க அதனால் தான் நான் இங்கே உங்களை பார்க்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம்